ஹலோ வணக்கம் அண்ணா உங்கள் உணவகத்தில் ஆடரு பண்ணி இருக்கேன் சாப்பாடு ஆடரு பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் சாப்பாடு வந்து சேரலை அதை என்னனு விசாரிக்கதான் ஃபோன் பண்ணியிருக்கேங்கய்யா ஆ டெலிவரி பார்ட்னர் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணிப் பார்த்துட்டேன் ஆனால் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் அனுப்புனீங்கள்ல அந்த நம்பர்தானே நான் அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் அவர் ஃபோன் எடுக்கலை ஆ ஆமாங்க எடுக்கலை நான் ரெண்டு மூணுவாட்டி கால் பண்ணிட்டேன் அவர் ஃபோன் எடுக்கலை ஏன் ஃபோன் எடுக்கலைனு தெரியலை எனக்கு ஒருவேளை அவர் பயணத்தில் இருக்கிறாரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார் அப்படினாகூட எடுக்காமல் இருக்கலாமில்லையா அதனால் தான் நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணிட்டேன் ஆனால் அவர் அப்பவும் ஃபோன் எடுக்கலை அதுதான் என்ன ஆச்சுனு கேட்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆ இருக்கலாங்கய்யா இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் இது நாங்கள் காலையிலே ஆடரு பண்ணிட்டோம் லஞ்ச்சுக்கு எங்களுக்கு இன்னும் வந்து சேரல இப்போது மணி பார்த்திங்கனா லஞ்ச் டைம் தாண்டிப் போயிடுச்சு அதுதான் எங்குளுக்கு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லமுடியுமா ஆமாம் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு என்னனு பார்த்துட்டு ஏன் ஃபோன் அட்டன் பண்ணலங்கிறதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுனீங்கனா கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா வீட்டில பெரியவங்கள்லாம் இருக்காங்க சாப்பிட்ணும் டைமுக்கு சாப்பிட்ணுமில்ல அவங்களுக்கெல்லாம் மாத்தரை போடவேண்டியது இருக்குது அதனால்தான் நாங்கள் இப்போது இவ்வளோ டைம் கால் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆ ஆமாங்க ஆமாங்கய்யா நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்களா ஓகே நான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறோம் கால் பண்ணுறேன் இல்லைனா இதில் நீங்கள் என்னோட நம்பர் பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சொன்னீங்கனா நல்லதாக இருக்கும் முடிந்தவரைக்கும் சீக்கிரமாக எனக்கு என்னோட உணவை கொண்டுவந்து கொடுக்க சொல்லுங்க ஆமாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ச இதுமாதிரி நடந்துச்சு அப்படினா திரும்பவும் நாங்கள் உங்கள் உணவகத்தில் ஆடரு பண்ணுறதுங்குறது எப்படி பண்ண முடியும்னு சொல்லுங்க கண்டிப்பாங்க நீங்கள் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்க இல்லைனா என்னோட நம்பர்ட உங்கள் டெலிவரி பார்ட்னர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு ஒரு தகவல் சொல்ல சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னாலும் எனக்கு நல்லது ரொம்ப நல்லதுதான் ஆ ஆமாம் நீங்கள் ஆ என்னோடய நம்பர் தாங்க இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கே வந்து அவங்கள ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு தகவல் சொல்ல சொல்லுங்க எத்தனை மணிக்கு வருவாங்கனு சொல்ல சொல்லுங்க என்னோடய உணவு வந்து நே நீங்கள் காலையிலேயே நான் ஆடரு பண்ணியிருக்கும்போது நீங்கள் சமைச்சு எடுத்துட்டு வரது எனக்கு ஓ ஒரு மணிக்கு முன்னாடி வேணும்னு நான் கேட்டுருந்தேன் இப்போ நேரமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால் தான் கேட்குறேங்கய்யா ஆ நீங்கள் ஃபோன் பண்ணிப் பார்த்துட்டு எனக்கொரு தகவல் சொல்லுங்க எவ்வளோ நேரத்தில் கூப்பிடுவீங்க த சரிங்கய்யா ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கொரு பத்து நிமிடத்துக்குள்ள கூப்ட்டு சொல்லுங்க இல்லை அப்படினா நீங்கள் அந்த ஆடர கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க நாங்கள் வேற எங்கேயாது வாங்கிறதுனாலும் வாங்கிக்கிறோம் ஓகே அப்படினா சரி ஓகே நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சீக்கரம் கொண்டுவர சொல்லுங்க சரிங்கய்யா ஓகே ஓகே நன்றிங்க நன்றி